நான் வந்து என்னோட ஃப்ரீ டைமில் தான் வந்து எழுதுவேன் எழுதுவதுனா வந்து ரொம்பெலாம் எழுத மாட்டேன் அதாவது ஒரு கவிதை அன்னிக்கு நடந்த விஷயங்கள வச்சு தோன்றுற ஒரு கவிதை இல்லைனால் ஒரு ஒரு பேராகிராஃப் ஒரு பேஜ் தான் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அந்த மாதிரி தான் எழுதுவேன் அன்னிக்கி என்ன தோணுதோ அதை அப்படியே கவிதையாக பாடலாக எழுதுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில நேரங்களில் பாடல் எழுதுவேன் சில நேரங்கள் நடந்த நிகழ்வுகள் எழுதுவேன் அது எழுதும் போதே வந்து அவ்வளோ அழகாக மனதுக்கு இமை இனிமையாக இருக்கும் இது எழுதுவதுக்கு வசதியான இடம்னால் அது என்னோட ரூமில் உட்காந்து என் பெட்டில் உட்காந்து எழுதுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பெட்டு தான் எனக்கு கம்ஃபர்டபுல் அங்கே உட்காந்து நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பேன் எழுதி முடிச்சுட்டு தூங்கிடுவேன் ஸோ நைட்டு தூங்க போவதுக்கு முன்னாடி தான் நான் எழுதவே ஸ்டார்ட் பண்ணுவேன்